சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சரி சரி சார் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க சரிங்க சார் என்னைக்கு சார் போகலான்னு இருக்கீங்க என்னைக்கு சார் போகலான்னு இருக்கீங்க சரி சரிங்க சார் எத்தனை டேஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறமாரி ஐடியா ஓகே அப்போ ஒரு ஒரு பிளேஸ்லையும் நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ணுறமாரி இருக்கும் ஓகே தானே ஓகே சார் சரி ஆ சரிங்க சார் நீங்கள் இப்போ இந்த மூணுமே ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறனால நாங்களே இங்கே ரூம்ஸும் அரேஞ் பண்ணி கொடுத்துருவோம் ப்ளஸ் நீங்கள் ஃபுட்ஸும் அரேஞ் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு டூ லேக்ஸ் ஆகும் சார் சரிங்க சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வேணா கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டியில் பண்ணிக்கலாம் சார் ம் என்னைக்கு சார் நான் வரணும் அங்கே எந்த டேட்டில் வரணும் ஓகே சார் பண்ணுங்கள் பேமென்ட்டும் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி வந்து முன்னாடி பே பண்ணுறமாரி இருக்கும் சார் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோராக நீங்கள் பே பண்ணுறமாரி இருக்கும் இதான் என் வாட்ஸ்அப் நம்பரு நான் நார்மல் ஆமாம் சார் ஆ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணுறமாரி இருக்கும் ஆ இல்லை நீங்கள் முடிச்சிவிட்டு கூட நீங்கள் பே பண்ணுங்கள் ஓகே சார் பாய் ஆஹா ஆ பதினஞ்சு பேருன்னா உங்களுக்கு டெம்போ ட்ராவலர் ஓகே சார் கரெக்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் சார் இருக்கும் ஓகே சார் தேங்க் யூ